நான் வந்து என்னென்ன ஷோஷியல் மீடியாலாம் யூஸ் பண்றேன்னா இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்ஆப் ஃபேஸ்புக் நான் என் வாட்ஸ்ஆப் எதுக்கு யூஸ் பண்றேன்னா காலேஜில் வர இன்ஃபர்மேஷன் ஸ்கூலில் நடந்த குரூப்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணியிருக்கேன் அதில் எதாவது இன்ஃபர்மேஷன் வந்தால் யாருக்காவது பிளெட் டொனேட் பண்ணணும் அந்த மாதிரி எதையாவது இருந்ததுன்னா அதுக்காண்டி அந்த வாட்ஸ்ஆப் யூஸ் பண்ணுறேன் இன்ஸ்டாகிராமில் இப்போ என்னென்ன அப்டேட்டில் இருக்கு அது ஒரு சினிமா கூட இருக்கலாம் இல்லை ஒரு இப்போ ராக்கெட் லான்ச் பண்ணது சந்திராயன் த்ரீ அது எல்லாம் நான் வந்துவிட்டு இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்தேன் இன்னும் ஒன்று வந்துவிட்டு ஃபேஸ்புக் ஃபேஸ்புக்கில் வந்துவிட்டு வேர்ல்டில் இருக்க எல்லா நியூஸுமே பாப்புலரான எல்லா நியூஸுமே நான் பாக்கிறதுனால எனக்கு வந்து ஃபேஸ்புக் வாட்ஸ்ஆப்லாம் யூஸ் ஆகுது